ஆமாமாக்கா நிறைய துணி கொடுத்துருந்தாங்க பண்டிகை வேறு இருந்ததுன்னு நிறையா அவசரமாக்கா மேரேஜுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுதான்க்கா பட்டன் மட்டுந்தான் வைக்கணும் சீக்கிரம் கொடுத்தறேன் நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கோங்க ஆமாக்கா அதுதான்க்கா நான் ரெடி எல்லா ரெடியாகிடுச்சிங் பட்டன் மட்டும் வைக்கணும் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோ தான்க்கா முடிஞ்சது நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் அதுதான்க்கா மேரேஜு எல்லாம் இருந்ததுனால் கல்யாணத்துக்கு நிறையா ட்ரெஸ்ஸெலாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அதை சீக்கிரம் தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் தான்க்கா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுதான்க்கா முடிஞ்சது நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வாங்கிக்கலாம்க்கா ஆ சரிக்கா ஸ்கூல் ஓப்பன் ஆகுறக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லைங்க அதுக்குள்ளே வாங்கிக்கலாம் வாங்க அக்கா உங்களுக்கு முன்னாடியே ஒரு பத்து பேர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தைச்சு அனுப்பிவிட்டேன்க்கா நீங்கள் மட்டுந்தான் நாளைக்கு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ரெடியாகிடும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து வாங்கிட்டு போங்க அக்கா நான் அதுதான் நான் தைச்சிட்டேன்னு சொல்லுறேனே நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அக்கா சரிக்கா நீங்கள் தைச்சிட்டு முடிச்சிட்டு நீங்கள் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க

ஆ வாங்கக்கா வாங்க ஆ சரிங்க்கா